எங்கள் தாத்தா பற்றி கூறணுன்னா அவர் வந்து அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப் ரொம்ப சிரமத்துல தான் அவர் இருந்தார் அவர் வந்து நல்லா சாமி தெய்வ பக்தி ரொம்ப அதிகமானவர் அப்போல்லாம் வந்து அந்த குலந்தைகளுக்கெல்லாம் பாடம் போடுறது எந்திரம் கட்டுறது இந்தமாதிரி இதெல்லாம் அவர் வந்து தாத்தா வந்து பண்ணிட்ருப்பார் மக்களிடைய மக்கள் எல்லாருமே அந்த ஞாயித்துக்கெலம வியாழக்கிலம அந்தன்னைக்கெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து பாடம் போட்டு எந்திரமெல்லாம் வாங்கி கட்டிகிட்டு போவார் அவர் வந்து அருட்பெருஞ்சோதி இது வந்து பக்தர் மிகப்பெரிய பக்தர் அவர் வந்து அவரே வந்து ச சிலையெல்லாம் செதுக்குவார் இது பண்ணிப்பார் அவருக்கு தெய்வீக வழிபாடுன்னா ரொம்ப பிடிக்கி ஆனால் அப்போ வந்து எங்கள் தாத்தாதான் முதன் முதல்ல அந்த ஏரியாவில் மரம் அறுக்கும் மில் வச்சிருந்தார் அதனால் அவரு வந்து அந்த ஏரியாவில் கொஞ்சம் இதா இருக்கறனால முதல்ல அவருக்கு அப்புறம் எங்கள் தாத்தாதான் முதல்ல அந்த ஏரியாவுக்கு டிவி வாங்கி வச்சுருந்தாரு அப்போ வந்து அந்த டிவி வந்து பார்க்கறதுக்கு அந்த ஏரியால்ருக்கறவைங்க டிவி இல்லாமல் இருப்பாங்க எல்லாரும் அந்த வெள்ளிக்கிலம ஞாயித்துக்கெலம படம் போடுறத பார்க்கறதுக்கு எங்கள் தாத்தா வீட்டுக்குதான் எல்லாரும் வருவாங்க எல்லாரும் வந்து அந்த படம் பார்த்துட்டு அப்போல்லாம் ஒளி வெள்ளிக்கிலம வந்தா ஒளியும் ஒலியும் போடுவாங்க நைட்டு பதினோரு மணிக்கு படம் போடுவாங்க அதையெல்லாம் உட்காந்து அவைகள்லாம் பார்த்துட்டு போவாங்க எங்கள் தாத்தா மேலே எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை இருக்கும் பெரியவர் வந்துட்டார் அப்படிங்கறது அவர் வந்து எந்த ஒரு இல்லாத பட்டவைகளுக்கு எ எதாக இருந்தாலும் ஹெல்ப் அவருனால முடிஞ்ச உதவி செய்வார் உதவி செஞ்சு எது நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு அவர் இது பண்ணுவாரு அதுப்போக எதாச்சும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் பண்ணு சண்டை கட்டிவிட்டாங்கன்னா இவரு போய் இப்படியெல்லாம் சண்டை கட்டக்கூடாது சமாதானப்படுத்தி அவகள வந்து ச சமாதானப்படுத்தி நல்லபடியாக இது பண்ணிவிட்டு வருவார் இந்தமாதிரி அந்த ஏரியாவில் வந்து எங்கள் தாத்தா மேலே ஒரு மரியாதையாக இருப்பாங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கு எங்கள் தாத்தாவை பார்த்தா எங்கள் தாத்தாவை பார்த்து நாங்கள்லாம் பயப்படுவோம் அவர் அங்கே உட்காந்துட்ருந்தா அவர் முன்னாடி நாங்கள் பேசக்கூட மாட்டோம் சிரிச்சு பேசவே மாட்டோம் ஐயோ எங்கள் தாத்தாக்கீத்தா எதுவும் சொல்லிருவாரோ அப்படின்னு அப்போல்லாம் எங்கள் தாத்தாவை கண்டா யா எல்லாருமே பயந்துக்குவோம் நாங்கள் ஒரு வீட்டு ரூம்க்குள்ளே போய் உட்காந்துட்டுதான் நாங்கள் எதுவுமே சிரிச்சு பேசுவோம் அந்தளவுக்கு எங்கள் தாத்தா மேலே ஒரு பயம் பக்தி இப்போ மரியாதை எல்லாமே இருக்கு யாருமே சட்டுன்னு வந்து எங்கள் தாத்தாவை வந்து எதிர்த்து பேசமாட்டாங்க எங்கள் தாத்தா ஒரு சொல்லு சொன்னாருன்னா சரி நீங்கள் சொன்னால் சரிதானுங்கய்யா அப்படின்னுதான் சொல்லிவிட்டு போவாங்க எங்கள் தாத்தா மிகவும் நல்லவர்